இன்னைக்கு பாரம்பரியமாக நீச்சல் பார்த்தாக்கால் இன்னைக்கு நதியிலெல்லாம் நீஞ்ச முடியாது கடல்லேயே அந்த மாதிரி நீஞ்ச முடியாது நதியில் கூட ஒரளவுக்கு தான் கடலெல்லாம் அந்த மாதிரி போக முடியாது கடலில் ஏன்னால் இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்ரு போகலாம் அதுக்கு மேலே போக முடியாது நதியில் வந்து இருக்கிற நதி எப்படி இருக்கோ அதை பொறுத்து இப்போ காவேரிலெல்லாம் பார்த்தோம்னா தண்ணியே கிடயாது எங்கேயாவது குண்டும் குழியா இருக்குது அது ஒரு நதினு சொல்லவும் முடியாது இதே கங்கையில் போய் குளிக்கிறதுனால் அது ஒரு இது கோதாவரியில் குளிக்கிறோனால் அது ஒரு இது கிருஷ்ணா நதி பார்த்திங்கன்னா அங்கே தண்ணி நிறைய இருக்குது காவேரிலெல்லாம் தண்ணி கிடையாது அதுனால் வந்து நம்ம நதியாக வந்து காவேரி இணைக்க முடியாது இருக்கிற நேரத்தில் நல்லாதான் இருக்கும் ஆனால் இப்போதைக்கி நதியில் தண்ணி கிடையாது இதே கிருஷ்ணா நதிலெல்லாம் இன்றைக்கும் தண்ணி இருக்குது வருஷம் முன்னுாற்றி அறுபத்தஞ்சு நாளும் கிருஷ்ணா நதிலெல்லாம் நல்லா இருக்கு அது எ எனக்கெல்லாம் என்னை பொறுத்த வரைலும் நதியில் குளிக்கிறது ரைட்டு கடலில் குளிக்கிறது வேஸ்ட்டு கடலில் அந்தளவுக்கு நீச்சல் அடிக்க முடியாது நான் இது பண்ண முடியாது நதியில் வந்து எந்தளவுக்கு நீச்சல் அடிக்கலாமோ அந்தளவுக்கு நீச்சல் அடிக்கலாம் உடல் ஆரோக்கியம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு எடுக்கலாம் கடலில் வந்து அப்படி எடுக்க முடியாது மேலே வந்து உட்காந்தா உடம்பு பூத்துக்கும் திரும்ப போய் கடலில் குதிக்கதான் சொல்லும் இது அப்படி கிடையாது நதியில் குதிக்கிறது நதியில் குதிக்கிறது என்றைக்குமே யாருமே விரும்புவாங்க ஆனால் அதில் கடலில் குதிக்கிறது அந்த நேரத்துக்கு தான் விரும்புவங்களே தவிர மற்ற நேரத்துக்கு கடலில் குதிக்கிறதுக்கு யாருமே விரும்ப போகிறது கிடையாது நூற்றுக்கு தே தொண்ணூறு பேர் கிராமத்தில் உள்ளவங்கள் ஒரு காவேரி ஆற்றுலையோ ஒரு க கங்கை ஆற்றுலையோ அல்லது ஒரு கோதாவரிலையோ குளிக்கிறத்துக்கு இதுதான் விரும்புவாங்க நதியில் குளிக்கிறது இதுதான் கடலில் யாருமே ஹண்ட்ரட் பர்சண்டு விரும்ப மாட்டாங்க ஏதோ குழந்தைங்களோட போய்விட்டு அப்படி நீச்சலில் நின்றா நின்றுட்டு தான் வருவோம் கடலுக்கும் அதுதான் வித்தியாசம் உங்களுக்கு நதியில் குளிக்கிறது ரொம்ப ஒரு இது தொழில் முறையும் பார்த்தீங்கன்னா கடலில் குளிக்கிறதுக்கு ஒன்றாவது கிடையாது அதே வந்து நதியில் குளிக்கிறது ரொம்ப ஒரு வர்த்தக ரீதியான உள்ளது வித்தியாசங்கள் நிறைய வித்தியாசம் இருக்குது கடலுக்கும் நதிக்கும் நிறைய வித்தியாசம் அது வித்தியாசம் இவ்வளோதானு கணக்கிட முடியாது ஆனால் நதியில் குளிக்கிறது எப்பவுமே நல்லாதான் இருக்கும்